ஹலோ இன்சூரன்ஸ் பண்ணி தரீங்களாம்மாமா ஆ எவ்வளோ ரேட்லம்மா இருக்குது ஆ எல்லோ எவ்வளோ அமௌண்டும்மா அதோட நாங்களே கூலி வேலை செஞ்சிதாம்மா பொழைச்சிட்டு வரோம் அதோட கம்மியாக ஏதுவும் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லைங்கலாம்மா

ஆ சரிம்மா அப்படித்தான் போட்டுவிட்ரும்மா ம் ம் சரி